வணக்கம் வணக்கங்க என் பேர் ஸ்வேதா நான் வந்து கர்நாடகாவில் இருக்கேன் நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பயணம் செய்யலானிருக்கேன் ஸோ அதுக்கு ஏதாச்சு நீங்கள் பேக்கேஜ் ஏதாச்சும் வெச்சுருக்கீங்களா ஆ ம்ம் நான் வந்து கோவில் குளமெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஆ எனக்கு எதுனாலும் சரிங்க இது எல்லாமே எவ்வளோ நாள் ஆகும் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோவில் அந்த மாதிரியா இல்லைன்னா எப்படிங்க ஒ சரிங்க இது தாண்டி ஏதாச்சும் கொஞ்சோண்டு வேறு ஏதாச்சும் தமிழ்நாட்டில் இந்த கோட்டைகள் அந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சு காமிப்பீங்களா ஆ ஓய் ஆ சரிங்க ம் ஓ சரி சரிங்க மொத்தமாக எவ்வளோ செலவாகும் மொத்தமாக எவ்வளோ செலவாகுங்க இந்த மொத்த பயணத்துக்கும் ஆ ஆ சரிங்கண்ணா ஏ நீங்கள் நம்ம வந்து இந்த பயணத்தை

சரிங்கண்ணா சரிங்கண்ணா இ நான் வந்து கர்நாடகா இருக்க கர்நாடகாவில் தான் இருக்கேன் ஸோ அங்கே எந்த இடத்துலங்க நீங்கள் வந்து இந்த பயணத்தை ஆரம்பிப்பீங்க நாங்கள் எங்கே வந்து பஸ் ஏறணும் ஓ ஓ அப்படியாங்க சரி சரி சரி ம்ம் அப்புறம் இந்த இந்த இது அதாவது வந்து இதை நம்ம பயணத்தை கடைசி நிமிஷத்தில் ஏதாச்சு நான் வர முடியாமல் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்னோட காசை திரும்பி கொடுப்பீங்களா இல்லைன்னா மொதலேயே மொத்த காசுமே கொடுத்துரணுமா இல்லைன்னா வந்து மொதலில் கொஞ்சோண்டு காசு மட்டும் ஃபஸ்ட் ஓ அப்படியாங்க சரி ஓகேங்க நீங்கள் வந்து எனக்கு இந்த விவரம் எல்லாமே வந்து என்னுடைய நம்பருக்கு மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நான் நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் சரிங்களாங்க ஓகே நன்றிங்க ம்